எங்கள் வீட்டில் வீட்டில் எப்பவுமே அம்மாதான் சமைத்து கொடுப்பாங்க அன்றைக்கின்னு பார்த்து வீட்டில் யாருமே இல்லை சரின்ட்டு ஸ்விகியில் ஆட்ரு போடலான் சொல்லி ஆட்ரு போட்டு சாப்பாடுக்காக வெயிட் பண்ணால் காலையில் ஒம்பது மணிக்கு ஆட்ரு போட்டால் அது வரவே இல்லை ஒம்பது மணிக்கு போட்டால் உடனே வந்துருன்னு சொன்னாங்க வரவே இல்லை பிரியாணிதான் ஆட்ரு போட்டிருந்தேன் வரவே இல்லை எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னா மதியம் ஒரு மணி போல் வந்துச்சு அதுவும் சாப்பாடும் நல்லாவே இல்லை பார்சல் பிரித்து இருந்துச்சு நல்லாவே இல்லை அத் அதை பற்றி அதை பற்றி ஸ்விகியில் வந்து கம்ப்ளைன்ட் பண்ணியிருந்தேன் சாப்பாடு சரியில்லை நல்லாயில்ல பார்சலெலாம் பிரித்து வந்திருக்கு சரியாகவே இல்லை ஒழுங்கான முறையில் கொண்டாந்து கொடுக்கல ஆட்ரு பண்ணிணது ஒரு நேரம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தந்தது ஒரு நேரம் இந்தமாதிரி இருக்கக்கூடாது அப்படின் சொல்லிட்டு புகார் பண்ணியிருந்தேன்